ஆ வணக்கம் வணக்கம் ஆ சரிங்க சார் ஆ ஆ ஆ ஆ நாலு ஏக்கராவா என்னென்ன பழம் பண்ணுறீங்க

செவ்வாழை போட்டிருக்கீங்க ம் ம் ம் ரஸ்தாளி போட்டிருக்கீங்களா ரஸ்தாளி இருக்குது பச்சைநாடா இன்னும் போ இன்னும் வரல ஆ ஆ ஆ ஆ ஆ ரஸ்தாளி இருக்குது பூவம் பழம் இருக்குது செவ்வாழை இருக்குது ம் ம் ம் ம் ம் எத்தனை ஏக்கரு நாலு ஏக்கரு எல்லாமே ஒவ்வொரு ஏக்கரில் போட்டிருக்கீங்களோ சரி சரி நான் இங்கே லோக்கலில் கொஞ்சம் ஒரு வாங்கிப் பண்ணிணேன் அவங்க ஆர்கானிக்காக இல்லை கொஞ்சம் பழுக்க மாட்டேங்குது அப்படியே பழுத்தாலும் அவங்க மருந்து வச்சு இதுப் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அதனால் சரியாக நமக்கு அமையலை அதனால தான் உங்கள்ட்ட கொஞ்சம் வாங்கி பண்ணலாம் அப்படினு ஒரு ஐடியா

ஆ ஆ நீங்கள் இயற்கையாக பழுக்க வச்சு தானே நம்ம சப்ளை பண்ணுறீங்க ஏன்னால் அந்த மருந்து கெமிக்கெல்லாம் வச்சு கல் கில்லெலாம் வச்சு பழுக்க வச்சுத் தராங்க அது நிறைய பாதிப்புகள் வருதுங்கிறக்காக தான் நம்ம கொஞ்சம் ப்யூராக பண்ணணும் நல்லாப் பண்ணணும் அப்படின்னு தான் கொஞ்சம் எதிர்பார்க்குறேன் கொஞ்சம் நல்ல ஐட்டமாக ஆ ஆ ஆ ம் ம் நம்ம ஆ ஆ ஆ ம் ரஸ்தாளியெலாம் நல்லா முற்றின நல்லா ப சைஸ் பெருசாக இருக்குதுங்களா ஆ ஆ ஆ ஓ ஓ ஓ ஓ ஆட்ரு பண்ணிணோம்னா நீங்கள் டெலிவெரி கொடுத்தட்லால்ல வெட்டுறதுக்கு ஆள் கீளெலாம் அதெல்லாம் உங்கள்கிட்ட இருக்குது எல்லாமே இல்லையா ஆள் இருக்காங்க ம் இப்போ நம்ம ஆட்ரு கொடுத்தோன்னா உங்களுக்கு எத்தனை நாளில் டெலிவரி உடனே வெட்டி உடனே இப்போ இன்றைக்கு சொன்னோன்னால் உங்களுக்கு ஒரு ரெண்டு நாளில் நீங்கள் வெட்டி எடுத்துவிடுவீங்க பண்ணிவிடுவீங்களா குறைஞ்சது உங்களுக்கு ஒரு ஒடனே ஒரு ஐம்பது தார் நூறு தார் ஆட்ரு கொடுக்குறோன்னு வச்சுக்கங்க அது எவ்வளோ நாளில் உங்களுக்கு டெலிவெரி கொடுக்குலாம் சார் ஒடனே ஆ ஒரு அதிகபட்சம் ஒரு அஞ்சு நாள் அஞ்சு நாளில் கொடுத்துட்லாமா ஓ ஓ ஓ எனக்கு நல்லா இதுவாக வேணும் கலப்படம் இல்லாமல் கொஞ்சம் நீட்டாக பேக்கிங் அதே மாதிரி சில இடத்துல அனுப்புகிறாங்க பேக்கிங்கெலாம் மோசமாகி போய் நிறைய பழங்கள் அழிஞ்சி அடிப்பட்டு ரொம்ப மோசமாக வந்து சேர்ந்துருச்சி அதனால் கொஞ்சம் அது எனக்குப் பிடிக்கலை நல்லா நல்லா சந்தோஷம் ஆ ஒரு ட்ரிப்பு எனக்கு கரெக்டாக பண்ணிக் கொடுத்துட்டீங்கன்னா அப்போ நம்ம கண்ட்டினியூவாக நல்லாப் பண்ணிக்கலாம் ஆமாம் வியாவாரத்துல அந்த நேர்மையாக கொஞ்சம் இதுவாக இருந்தால் நல்லாயிருக்கும் ஆ சரி நான் பார்த்துட்டு ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் தகவல் சொல்கிறேன் உங்களுக்கு அட்ரஸ் பண்ணுறேன் நீங்கள் எனக்குப் பார்த்து இதுப் பண்ணுங்கள் நீங்கள் கொஞ்சம் சரிங்களா ரொம்ப ரொம்ப நல்லது ரொம்ப நல்லது ரொம்ப